எங்கள் குடும்பத்தில் இப்போது யாருக்காவுது ஜொரோம் தலை வலி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போ நான் மேக்சிமம் வந்து செஞ்சு கொடுக்கறது கஞ்சி தான் வச்சு கொடுப்பேன் ஏன்னா அது கொடுத்தா தான் வந்து வேற எதுவும் வந்து அடுத்தது வாமிட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது இப்போ கொழந்தைங்கள்லாம் இருந்ததுனா நம்ம அதில் கொஞ்சம் பூண்டு இஞ்சி கொஞ்சம் வெந்தயம் இது மாதிரிலாம் போட்டு கஞ்சி வச்சு கொடுத்தோன்னா அந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தும் இருக்கும் அதே போல் சாப்பாடும் வந்து போன மாதிரி ஆகிடும் ஈஸியாக மற்றதெல்லாம் கொடுக்கிறப்போ வாந்திலாம் எடுத்தாங்கன்னா அதுங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுங்கிறப்போ கொஞ்சம் ஹெல்தியாக இருக்குங்கிறதுனால இது தான் செய்கிறது மற்றபடி சின்ன பிள்ளைங்களுக்கு காமனாக வரதுன்னு பார்த்தா இந்த அம்மை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போ அவங்களுக்காக ஸ்பெஷலாக என்ன செஞ்சு கொடுக்கறது இந்த கடுகெல்லாம் போடாமல் செஞ்சு கொடுக்கிறது அந்த மாதிரியெல்லாம் பார்த்துக்குவோம் அதிகமாக காரம் சேர்க்காம ரொம்ப குளிர்ச்சியாக உள்ள பொருட்கள்னு பார்த்தா இளநீர் கொடுக்கிறது இளநீர் அப்புறோம் வந்து பச்சை பயிறு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக சேர்த்துக்குவோம் உணவில் அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறப்போ அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த பிள்ளைங்களுக்கு குளிர்ச்சி இருக்கும் ஏன்னா அது வந்து அம்மை அப்படிங்கிற நோய்லாம் வந்து அதிக வெப்பத்தினால் வரதுனாலதான் வரது தான் அதனால குளிர்ச்சியான உணவு மீன் மீ மீன்லையுமே வந்து நாட்டு மீன் அதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அது இல்லாமல் குளிர்ச்சியான உணவு வகைகள் எதுவோ அதெல்லாம் வந்து பார்த்து செ அவங்களுக்கு சமைச்சி கொடுப்போம் அந்த சமயத்தில் அதிகமாக காரம்லாம் வந்து சேர்த்துக்கக் கூடாது மஞ்சள் மஞ்சள்தூள்லாம் போட்டு பால் கொடுக்கறது அப்புறோம் ஏதாவது கஷாயம் ஜொரோலாம் அடிச்சதுனா கஷாயோம் மாதிரி வச்சு கொடுக்கறது அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுப்பாங்க